அப்போ பைக்கிங் போகிறோம்னா பைக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான கேஷு அதுக்கு தேவையான எகியூப்மென்ட்ஸு பைக்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சர்விஸ் விடுறது அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் லைஃப் ஜாக்கெட் ஹேண்ட் கிளவ்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் முக்கியமாக ரோடு டேக்ஸ் கரெக்டாக கட்டி இருக்கேனானு பார்ப்பேன் அப்புறம் லைசன்ஸ் எடுத்து வெச்சுப்பேன் ஆர்சி புக்லாம் எடுத்து வெச்சுப்பேன் பைக்கோட புக்கை எடுத்து வெச்சுப்பேன் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பைக்லாம் கரெக்ட்டா இருக்கானு பார்ப்பேன் அப்புறமேலு கூகுள் மேப் மட்டும் நம்பாமல் கூட ஒரு ஆள் என்னென்னா ரூட் தெரிஞ்ச ஆளாக கூட்டிகிட்டு போவேன் என்கூட